எங்கள் பகுதியில் அடிக்கடி காணப்படுற பறவை கிளி மயில் குயில் காக்கா ஏன்னா அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி பாக்கிறப்ப கிளி ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோணக்கா மரம் வளத்துக்கிட்ருக்கோம் அந்த மரத்தில் எப்போ பார்த்தாலுமே அந்த கிளிகள் வந்து அதிகமாக அந்த பழத்த சாப்ட்டுக்கிட்டே இருக்கும் அதை நாங்கள் பறித்து சாப்பிட்லான்னு சொல்லி நெனைச்சாக்கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் பழம் இருக்காது அந்த கிளிகள் சாப்பிட்டு மிச்சம் வெச்ச பழத்த பறித்து சாப்பிடுவோம் அது இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மரத்தில் இருக்கிற பழத்த விட அந்த கிளிகள் கொத்தி சாப்பிட்டு போன பழம் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் என் பையன் என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்திங்கன்னா எப்படியாவது நாம் அந்த கிளிக்கு முன்னாடி ஒரு பழத்தையாச்சும் பிச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லி நினைப்போம் ஆனால் அடுத்த நாள் காலைல ஏந்ச்சி பாக்கிறப்ப அவனுக்கு முன்னாடியே அந்த கிளிலாம் சாப்பிட்டு போய்ருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மயில் நாங்கள் இருக்கிற பகுதி வந்து ரொம்ப கொஞ்சம் காடாக இருக்கறதுனால இங்கே அதிகம் விவசாயம் செய்வாங்க அங்கே வந்து மயில்கள் அதிகம் சாப்பிட்றத்துக்காக வரும் ஆனால் எங்கள் வீட்டு பக்கம் அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடிய பறவைகள்னா அதுவும் ஒன்று எங்கள் வீட்டு பக்கமும் வரும் வந்து நாங்கள் ஏதாவது சாப்பிட்டு இருக்கிறப்ப போட்டோனா அது சாப்பிட்டு போகும் அது மட்டும் இல்லாமல் அந்த மயிலோட சத்தமாக இருக்கட்டும் இல்லை மழை பெய்கிறப்ப அது தோகை விரிச்சுட்டு இருக்கிறதா இருக்கட்டும் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குருவி குருவி இந்த பக்கம் அதிகமாக இருக்கும் நாங்கள் வண்டி நிறுத்தியிருந்தா அந்த வண்டியில் கண்ணாடியை வந்து பார்த்திங்கன்னா கொத்திக்கிட்டே இருக்கும் அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி தெரியலை அது அது விளையாடுதா என்னன்னு தெரியலை ஆனால் கொத்திக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது கண்ணாடியை பாக்கிறப்ப அங்கே ஒரு குருவி இருக்கிற மாதிரி இருக்குமோ என்னன்னு தெரியல ஆனால் அந்த கண்ணாடியை கொத்திக்கிட்டே இருக்கும் அது பாக்கிறத்துக்கும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அழகா இருக்கும் அதிகமாக இந்த பக்கம் இது தான் இருக்கும் கிளி காக்கா மயில் இது எல்லாம் இந்த பக்கம் அதிகம் இருக்கிற ஒன்று